தமிழ் மொழியை பாதுகாக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தமிழ் வந்து பேசவே தெரிய மாட்டிங்கிது இங்கிலிஷ் மீடியம்ங்கிற பேரில் எல்லோரும் இங்கிலிஷ் படிக்கணும் இங்கிலிஷ் படிச்சால் தான் நாலேஜ்ன்னு சொல்லிவிடுறாங்க அது தப்பு இங்கிலிஷ் மட்டும் தெரிஞ்சிகிட்டால் பத்தாது தமிழ் நாட்டில் இருந்துகிட்டு தமிழ் மொழியே தாய்மொழி எதையுமே தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு அதோடய அர்த்தம் இது வகை காரணம் எதுவுமே தெரியாது அந்த பிள்ளைங்களுக்கு அதனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா எழுத படிக்க சுத்தமாக தமிழ் தெரிய மாட்டிங்கிது எதுக்கு என்ன போடணும்ங்குறது தெரியாமல் அந்த பிள்ளைங்க இருக்காங்கள் அம்மா அப்பாங்கிற ஒரு அர்த்தமும் அந்த தாய்மொழியில் இருக்கிறது மாதிரி மற்ற இதில் எதுவும் கிடையாது தெரியா தனமா எல்லாம் இங்கிலிஷ் மீடியத்தில் விட்டுட்டு மம்மி டாடின்னோன பெரிய இது கனவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி கிடையாது அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுலையும் ஒவ்வொருத்தரையும் தமிழில் பேசும் போதும் தமிழில் பாடம் பாடல் பாடும் போதும் அதில் இருக்கிற சந்தோஷம் எதுலேயுமே கிடயாது பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லேயோ எவ்வளோ பேர் வைக்கும் போதும் நம்ம தூய தமிழில் நம்ம நாட்டில் எப்படி இருக்கோ தமிழில் தாய் மொழியில் பேர் வைக்கிறதும் போர்டு அங்கேக்கு அங்கே வைக்கிறதோ ஒரு கடைங்களுக்கு பேயரு போஸ்டிங் போட்டாலும் எது போட்டாலுமே தமிழில் போடுகிறது எவ்வளவோ நல்லது தமிழில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிப்போடய பேசும் போது வீட்லேயும் பிள்ளைங்ககிட்டயும் நம்ம அழகாக தமிழில் பேசணும் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் தமிழும் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் பேச முடியும் அதை தெரிஞ்சு படித்து எங்கேனாலும் போயிடலாம் என்ன தான் இங்கிலிஷ் படிச்சாலும் தமிழ் தெரிஞ்சுருந்தாக்கா எங்கேனாலும் பேச கேட்ட எழுத்தை பார்த்து நம்ம எங்கேனாலும் போயிட்டு வந்துடலாம் அதுமாதிரி தமிழில் வந்து பாதுகாக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தமிழ் தாய் மொழி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஸ்கூல்லுளையோ மற்ற இடத்துலயுமே பேசும் போது தமிழ்லேயே பேசுனாக்கா நம்ம மக்களுக்கும் விழிப்புணர்வு ஈடுபாடு முயற்சி எல்லா வெற்றியும் கிடைக்கும்